இப்போது இந்த காலகட்டத்தில் படிச்சி முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்கள் வந்து ரொம்ப அதிகம் அப்போது வேலையில்லா திண்டாட்டம் அப்படின்னா இப்போது ஒரு படிப்பு படிச்சுருக்குறாங்க அப்படின்னா இப்போ தொழில் முறை படிப்பான பிஇ படிச்சுருக்குறாங்க இல்லை எம்எஸ்சி படிச்சுருக்குறாங்க அந்த மாதிரி படிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை வேணும் அப்படின்னு காத்துக்கிட்டுருக்குறாங்கள்ல அந்த மாதிரி இருக்கிற இளைஞர்களுக்கு தான் வந்து இந்த வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது தான் என்ன படிச்சுருந்தாலும் கிடைக்கிற வேலையை செய்யலாம் அதே சமயம் நம்ம படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரியான வேலை வர வரைக்கும் நம்ம இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டுருப்போம் அப்படின்னு சில இளைஞர்கள் செய்கிறாங்கள்ல அவங்களுக்கு அந்த வேலையில்லா திண்டாட்டம் பெருசாக பாதிக்கிறதில்லை மனதுக்கு பிடிக்கிதோ பிடிக்கிலையோ ஏதாவது ஒரு வேலையை செஞ்சிட்டுருக்குறாங்க அந்த மாதிரி இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த வேலை இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா தெரியுறதில்லை ஆனால் பொதுவாக பார்த்தா இளைஞர்களுக்கு இப்போது படிச்சு முடிச்சுட்டு வெளியில் வர இளைஞர்கள் சமுதாயம் ரொம்ப அதிகம் அதே மாதிரி வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையா புதுசு புதுசாக கம்பெனி எல்லாம் வந்துடுச்சு நிறையா வந்து தொழில் தொழில்நுட்பங்கள் வந்துடுச்சு அதனால் இளைஞர்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நல்ல அதிகமாக இருக்குது அதே சமயம் இப்போது நிறைய இடத்துல பார்த்தா மெஷின்ஸ் எல்லாம் வந்துடுச்சு இந்த மெஷின் எல்லாம் வச்சி வேலை செய்கிறதுக்காக பழகிட்டாங்க அதனால் இப்போ வந்து பத்து பேர் ஆட்கள் செய்கிற வேலையை ஒரு மெஷின் செய்யுது அப்படின்னா அந்த பத்து பேத்த தூக்கிட்டு ஒரு மெ ஒரு மெஷின் வாங்கி போட்டுடறாங்க அந்த மாதிரி இருக்கறதுனால் தான் வந்து வேலைகள் வந்து கம்மியாக கிடைக்கிது ஸோ நிறையா பேர் வேலை இல்லாமல் இருக்கிறதுக்கு மெயினான காரணம் பார்த்தா அந்த மெஷின் செய்யுது மனுஷங்கள் செய்கிற வேலையை மெஷின் செய்கிறது கவனிக்கப்படாத சில வேலைகள் அப்படின்னா பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த கிராமப்புறங்களில் நகரப்புற நகர்ப்புறங்கள்லேயுமே சில இடத்துல நூலகம் வந்து ஒரு மேம்படுத்தப்படாத நூலகமாக இருக்குது அதையை பார்த்து வந்து க சரியான முறையில் பராமரிச்சு ஒரு கிராமத்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு நூலகம் வைக்கிறாங்க அப்படின்னா இப்போ அந்த நூலகத்தில் குறைஞ்சது ரெண்டு பேர்த்துக்காதுவது வேலை கொடுக்கலாம்ல அப்ப அந்த வேலை இல்லைங்கிறது மா வேலையில்லா திண்டாட்டமும் கம்மி ஆகும் நூலகம் அப்படிங்கிற ஒன்று வந்து ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருக்கும் இப்போது வந்து அரசு என்ன செய்கிறது அப்படின்னா இப்போ நூலகம் வந்து ஒரு ஒவ்வொரு ஊர்லேயும் இப்போ அரசு ஏற்படுத்தி வைக்கிறாங்க அப்படின்னா அப்போது அந்த அரசாங்கத்துக்கிட்டேருந்து வந்து அந்த நூலகத்துக்கு தேவையான லைப்ரரியன் அந்த மாதிரி அவங்க வேலை கொடுக்கலாம் இப்போ ஒரு நூலகம் வந்துடுச்சின்னால் அந்த நூலகத்தில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இப்போ அதை வந்து கூட்டி சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளும் வந்து செய்ய நம்ம வந்து நிறையா பேத்துக்கு கொடுக்கலாம் படிச்சவங்களுக்கும் நூலகம் வைச்சா வேலை கிடைக்கும் படிக்கிறவங்களும் நிறையா படிப்பாங்க படிப்பறிவு இல்லாதவங்களும் வந்து அந்த நூலகத்தை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன வேலைகள் செய்கிறதுக்காக இப்போ நம்ம அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வேலை கொடுத்து வேலை வாங்கலாம்